நான் கடைசியாக படித்தது என்னை ரொம்ப பாதித்த புத்தகம் வேல்பாரி சு வெங்கடேஷன் அவர்கள் எழுதின புத்தகம் வேளிர் குலத் தலைவன் பாரியை பற்றின கதை பாரியை எப்படி மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் சூழ்ச்சியால் வென்றார்கள் அப்படிங்கிற கதையை தான் எழுதியிருப்பாரு இது கதையை ஆரம்பிக்கும் போதே கபிலர் வந்து பாரியை பாக்கறதுக்காக நடந்து போகிற மாதிரி கதை மலை மேலே ஏறி போகிற மாதிரி நம்மையும் கூடவே கூட்டிகிட்டு போவார் இன்னும் அந்த கதை படித்ததுலேருந்து நாங்கள் இன்னும் மலையை விட்டு இறங்கவே இல்லை அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த கதை நிறைய கிளைக் கதைகள் எழுதியிருப்பாரு முருகன் வள்ளி பாத்திரம் வச்சு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு அதுபோக செம்பா நீலன் மயிலா இவங்கள பற்றின கதையும் இருக்கு அதில் ஒரு

ஆடு மேய்க்கிற கூட்டம் அந்தமாதிரி அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக அந்த ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கதையும் அதில் எழுதியிருப்பாரு கபிலர் வந்து பாரி கூட எப்படி ஒரு நண்பர் ஆனார் கடைசி வரைக்கும் நண்பராக அவரை ஏற்றுக்கிட்டது நண்பருக்காக எதுவும் எல்லாம் செய்வார் பாரி அது இன்னும் அந்த பாதிப்புலேருந்து விடுபடவே இல்லை நான்